கிராமம்னு சொல்லிக்கும்போது ஏற்காடுதான் அந்த ஏற்காட்டில் வந்து நிறையா காஃபி எஸ்டேட்டுகள்லாம் இருக்குது அங்கே வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோவில் ஒன்று இருக்கு சேர்வராயன்னு சொல்வாங்க அது வந்து சேலத்துலேருந்து ஒரு ஐயாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த மலைக்கோயிலில் சேர்வராயன்ருக்குது அங்கே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகை நடக்கும் அது வந்து சேர்வராயன் அண்டு காவேரிமான்ற ஒரு விசேஷம் நடக்கும் அதுக்கு பிறகு ஏற்காடு நகர்புறத்தில் இருக்கிற அந்த லேக்கு அதை வந்து அந்த காலத்தில் வண்டி ராமன் கோவில்னும் சொல்வாங்க பக்கத்தில் ராமர் கோவில் இருக்குது அந்த ராமர் வந்து அந்த அந்த சத்தாபுராணம் மாதிரி செஞ்சு அந்த அந்த ஏரிக்கரை ஓரம் போகும்போது அந்த ஏரியில் அது சாய்ஞ்சதுனால வண்டி ராமர் ஏரின்னு அதை சொல்வாங்க அதெல்லாம் இன்னைக்கு மாறி போய்ருச்சு அந்த கோயில்களில் இன்னுமும் அந்த நிகழ்வுகளைலாம் தாங்கிட்டு வரலாற்று சிறப்பாக அதெல்லாம் இருந்துகிட்டுருக்குது